ஆ வணக்கம் சார் ஆமா சார் பைக் ஒன்று வாங்கணும் இந்த ஸ்கூட்டி மாதிரி இருந்தால் முன்னாடி இந்த ஸ்கூல் பை பேக்கு இதெல்லாம் வெச்சுக்கிட்டு முன்னால் ஏற்றினு போக சௌகரியமா இருக்கும் ஆ ஆக்டிவா மாதிரி நல்ல வண்டியாக கொஞ்சம் பார்க்கணுங்க மைலேஜு மைலேஜ் ஓரளவுக்கு வரு ஆ ஐம்பதாவது வரணுமில்லைங்க ஒரு லிட்ரு பெட்ரோல் போட்டால் ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்காவது ஓட்டணுமுல்ல ஒரு ஐம்பது கிலோ மீட்டர் மைலேஜ் வரணுங்க வண்டி நல்லா இருக்கணுங்க வண்டி ஒரு வருஷத்தில் வண்டி அலசலாக போச்சுனால் வண்டி அப்புறோம் என்னங்க ஆ இது தான் ஜூபிடர் கூட வந்து வாங்கிக்கலாங்க நமக்கு மைலேஜ் வரணுங்க ஆ சரிங்க வண்டி டியூ போட்டு தான் வண்டி வாங்கணுங்க ஆ டியூவில் தான் முதல் தடவை இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா கொடுத்தர்லாங்க நீங்கள் டியூ போட்டால் மாசம் ஒரு அஞ்சு ரூபா கட்டிடலாங்க ஆ சரிங்க ஆ சரிங்க

சரிங்க வண்டி வண்டி எடுத்ததுமே அந்த ரிஜிஸ்டர் ரிஜிஸ்டர் எல்லாம் அவங்க ஆர்டிஓ ஆஃபீஸ் செலவெல்லாம்

சேரி சரி சரிங்க சரி மைலேஜ் வரணுங்க வண்டி கண்டிஷன்னாக இருக்க வண்டி நல்ல வண்டியாக இருக்கணுங்க அது வண்டி வாங்கினா ஒரு நாலஞ்சு வருஷமாவது ஓட்டணுங்க அந்த வண்டியை ஆ சரிங்க சார் சரிங்க ஆ இந்த வரும் போது என்ன எடுத்து வரணுங்க வண்டி எடுக்க வாங்க எடுத்துனு வரும் போது சரிங்க ஆ சரிங்க ஆ எடுத்துட்டு வரேங்க பேங்க் செக்கு கூட வேண்ணால் இதில் தரேங்க பேங்க் செக் வேணாலும் தர்றேங்க சரி சரிங்க எனக்கு வண்டி தான் ஒன்று எடுக்கணும் கண்டிப்பாக வரேங்க சரி வாங்க